திருவாரூர்க்கு அடுத்த உள்ளே மா நாகப்பட்டினம் மாவட்டத்துலெலாம் வந்து மீன்பிடி கிராமங்கள் தான் அதிகமாக இருக்குது அந்த மீன்பிடி கிராமத்துலெலாம் வந்து மீன் பிடிக்கிறத்துலெலாம் இருக்கட்டும் அங்கே நிறைய மீனவர்களெலாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்கள் அங்கே வந்து நான் போனது கிடையாது ஆனால் நான் அங்கே வந்து கேள்விபட்டுருக்கேன் ஆனால் அங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க திருவிழா பற்றிலாம் மீன் பிடித்து வந்து அது வந்து ஆடி மாசம் வந்துட்டுன்னா அதை வச்சு கூழ் ஊற்றுவாங்க அப்புறம் வந்து மாட்டுப்பொங்கலாம் இருந்தால் அந்த அறுசுவை உணவெலாம் வந்து சமைப்பாங்கள் அதாவது அந்த நான்வெஜ்ஜி அதாவது மீனு கருவாடு முட்டை அந்தமாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து சமைப்பாங்கள் இதெல்லாம் வந்து நான் அவங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டுருக்கேன் ஏன்னால் நான் இதுமாதிரி நேரடியாலாம் போனதில்லை எனக்கு வந்து அங்கே வந்து வந்து ஒரு ஃபிரெண்டு இருக்கான் அந்த மீனவ கிராமத்தில் வந்து எனக்கு ஒரு ஃபிரெண்டு இருக்கான் அவன் வந்து எனக்கு அவன் மீன் பிடிச்சுலாம் எடுத்துகிட்டு வருவான் எனக்கு அந்த ஃபிரெண்ட்ஸ் சர்க்குள்ள வந்து நான் அதுமாதிரி நிறைய எடுத்துகிட்டு வந்து நான் சாப்பிட்ருக்கேன் அதுமாதிரி நிறையா ஃபிஷ்ஷேலாம் இருந்துருக்குது நான் அப்போ வந்து ஒருவாட்டி அவங்க வீட்டுக்கு போயிருந்துருக்கேன் அப்போ வந்து அவங்க அப்பா வந்து வலையிலெலாம் அந்த மீன் பிடித்து எடுத்துகிட்டு வந்துருக்காரு அவருகிட்ட அதைப் பற்றி நான் கேட்கும் போது ஒரு ஒரு இதைப் பற்றியும் ஒரு ஒரு பேர் சொன்னாரு அது பற்றிலாம் அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு நல்லா ஜாலியாக இருந்துச்சு எனக்கு அங்கே இருக்கணுன்னும் ஆசையாக இருந்துச்சு நான் இனிமேல் போனாலும் கண்டிப்பாக அதை பற்றிலாம் இன்னும் நிறையா நான் தெரிஞ்சுப்பேன்